எங்களோட கிராமத்தில் நிறைய பேர் வந்து இளைஞர்கள் வந்து பஸ்ஸு கன்டெக்ராக போகறாங்க அந்த வேலைக்கு தான் நிறைய செய்யறாங்க டிரைவராக இருக்கிறது பஸ்ஸோட கன்டெக்ராக இருக்கிறது அது அவங்க சென்னைக்கு அந்தமாதிரி திருச்சி அந்தமாதிரிலாம் போயிவிட்டு பஸ்ஸு ட்ராவல்ஸ் இருக்குல்ல அதுக்கு வந்து ஓட்டுறது அந்தமாதிரிலாம் வந்துவிட்டு போவாங்க வழக்கமான வேலைன்னா வந்துவிட்டு இதுதான் பஸ் ஓட்டுறது ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டு மாறி பஸ் வந்து ஓட்டுவாங்க அப்புறம் லாரி ஓட்டுறது அந்தமாதிரி